மதத்தை நாங்கள் மதத்தை நாங்கள் எந்த ஒரு இதுக்கும் அரசியலுக்கும் பயன்படுத்த மாட்டோம் மதத்தை வந்து நாங்கள் தெய்வமாகவும் நல்ல ஒரு சம சமத்துவமாகவும் சகோத்துருவமாகவும் ஜாதி மதம் இல்லாமல் கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒரு நல்ல இது இயற்கையோடு வாழ வேண்டும் என நாங்கள் விருப்புகிறோம் மதம் ஜாதி எதுவுமே எங்களுக்கு ஒரே அஸ்தமனம்